ஹலோ சொல்லுங்கள் இல்லைங்க கோழி சில்லற வியாபாரம் பண்ணலாம்னு இருக்கோங்க என்னென்ன கோழி இருக்குது உங்கக்கிட்ட ஹோல்சேலா எங்களுக்கு கோலி வேணும்னாக்கா நீங்கள் என்ன ரேட்டுக்கு தருவீங்கள் நீங்கள் வந்து எங்களுக்கு இரநூறுவா இரநூத்தம்பதுரூவாய்க்கி தருவேங்கிறீங்க இதை நாங்க வே வாங்கி எவ்வளோக்கு வெளியில வ விற்க முடியும் இதில் நாங்கள் எவ்வளோ லாபம் பார்க்க முடியும் மினிமம் இப்போ நீங்கள் எத்தனை கோழி எங்களுக்கு கொடுப்பீங்க

சரி இரநூறு முந்நூறு கோழி வேணாலும் நீங்கள் உடனே எங்களுக்கு இறக்குமதி பண்ண முடியும் உங்களால் ஆ சரி அப்போ ஒரு இரநூத்தம்பது கோழி நாட்டுக்கோழில கொடுத்துருங்க இது வெயில் தாங்காமல்லாம் இறந்து போயிடாதுங்களே இப்போ இதுக்கு என்ன மாதிரி ஊட்டச்சத்து நம்ம கொடுக்கலாம் என்ன உணவு கொடுக்கலாம் தண்ணி எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு ஒரு அளவெல்லாம் இல்லை தண்ணி எல்லாம் தன்னால் குடிச்சுக்குங்களா சரி சரி சரி சரிங்க சரிங்கய்யா சரிங்கய்யா இப்போ எனக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது கோழி நீங்கள் அனுப்பிட முடியுமா அப்போ இரநூத்தம்பது இரநூத்தம்பது கோழியை எங்கள் விலாசத்துக்கு அனுப்பிடுங்க அதுக்கான தொகையை நேர்ல நாங்கள் கையில் கொடுத்துக்கலான்ல சரிங்கய்யா ரொம்ப நல்லது என்னங்க ஆ விலாசம் சொல்லிடுறேங்கய்யா கரு கரூர் மாவட்டங்கய்யா ஆ கிள்ளுக்கோட்டை பக்கம் அந்த சின்ன கிராமம் இருக்குது பார்த்தீங்களா உள்ளே அந்த கிராமத்தில் வந்து ககொடுத்துருங்க மஞ்ச திடல் கிராமத்தில் அங்கே கேட்டீங்கன்னா கி ஆ கேட்டீங்கன்னாவே எங்கள் விலாசம் சொல்லிடுவாங்க ஆ சரிங்கய்யா சரிங்கய்யா ரொம்ப நல்லதுங்கய்யா